ஹலோ ஆமாம் டைம் பிளேஸ்ஸு எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் பிளேசை பார்க்கணும் ஆ எங்கள் ஈவென்ட் மே எங்கள் ஈவென்ட்டில் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த எந்த இது வேணும் வேணாம்ங்கிறத எங்கள் கிட்டே சொல்லிவிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மணி அலாட்மென்ட் பண்ணுவோம் ஆ சரி என்ன பார்ட்டினு சொல்லவே இல்லை ஆ சரி நான் பிளேசை பார்த்துட்டு உங்களுக்கு எது எது வேணும் வேணாம்னு நீங்கள் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மணி அலாட்மென்ட் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஆளும் அரேஞ் பண்ண முடியும் இன்னிக்கு ஈவினிங் எனக்கு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வரேன் நீங்கள் வந்து லொகேஷன் லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கிற அப்போது வரேன் நீங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க ஆ சரி ஆ ஆ சரி ஆ தேங்க் யூ